நான் பைக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சவாலான இருக்கிற ரெண்டு சாலைகள் பார்த்திங்கன்னா பாதைகள் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா மண் ரோடு இன்னொன்று சகதியான ரோடுன்னு சொல்லுவாங்க குண்டும் குழியுமாக இருக்கும் அதில் வந்து சகதியெல்லாம் இருக்கும் அந்த ரோடு மண் ரோடு பார்த்திங்கன்னா இழுத்து விட்துட்ருனு சொல்லிவிடுவாங்க வண்டி வந்து இழுத்து விடும் வேகமாக போனால் இழுத்துட்டுரும் அப்படினு சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு மெதுவாகத்தான் போய் ஆகணும் அந்த ரோட்டில் நம்மல்லாம் ஆனால் வேகமாக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து சறுக்கி விட்டுரும் ஒரு மாதிரி இழுத்து விட்ரும் வண்டி வந்துட்டு இழுத்து விட்டு போயிடும் அப்படினு சொல்லுவாங்க நான் மெதுவாகதான் போவேன் எப்போயுமே இன்னொன்று பார்த்திங்கன்னா சகதியான ரோடு சகதியான ரோடு பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கும் அந்த இதில் போய் பள்ளத்தில் போய் வண்டி மாட்டிக்கும் அப்படி மாட்டிக்கும் போது வண்டி எடுக்கவே முடியாது ஒரு சில டைம்யெல்லாம் இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா வண்டி வந்துட்டு இழுத்துட்டு போ இழுத்துட்டே போகும் ஒரு டைம் பிரேக் அடிக்க முடியாது ரைஸ் பண்ண முடியாது வண்டி வேகமாக ஓட்ட முடியாது எதுவுமே பண்ணமுடியாது இந்த ரெண்டு ரோடு மட்டும் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சவாலான பாதைகள்